நம்ம சாப்பிட்றதுனா இப்போ எல்லோரோடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோமுன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடும் போது அப்படிங்கிறது அது ஒரு தனி ஃபீல் அதாவது நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட பிடிக்காது நம்ம தனியாக அட் அ டைமுக்கு நம்ம கரெக்டாக கிளம்பணும் நமக்கு எட்டு ஒம்போது மணிக்கு பஸ்ஸுனா நம்ம எட்டு மணிக்கு கிளம்புனா அந்த டைமில் நமக்கு ஒழுங்காக சாப்பிடவும் முடியாது டைம் இருந்தாலும் டக்குன்னு காலையில் சாப்பிட்டு நமக்கு சாப்பிட தோணாது அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே ஒவ்வொருத்தங்களோடயும் பேசிட்டு உட்காந்து சிரிச்சுட்டு சாப்பிடும் போது நம்ம நிறையாவும் சாப்பிட்லாம் சாப்பிட்டோமா அப்படிங்கிற ஃபீலும் வராது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாரோடயும் உட்காந்து சாப்பிடும் போது ஒரு ரிலேஷன் நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டால் வெளியில் இருந்து நம்ம ஊரில் இருந்து வெளியூரில் இருக்காங்க நம்ம ஊருக்கு வர்றாங்க ரிலேஷன் அத்தை மாமா அந்தமாதிரி வரும் போது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது எவ்வளோ தான் நிறைய சாப்பாடு இருந்தாலும் நம்ம ஒருவொருத்தங்களோடு பேசி உட்காந்து சாப்பிடுட்டுருக்கும் போது நமக்கு அந்த பசி பசிக்கிற ஃபீலே இருக்காது எல்லோரோடயும் உட்காந்து சாப்பிட்டோம் என்ஜாய் பண்ணோம் சிரித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நம்ம எல்லோரோடயும் உட்காந்து சாப்பிட்றதுனா நமக்கு இது வேணும்னா அப்படினா நம்ம சாப்பாடு இருந்தாலும் நம்ம அங்கேயிருந்து எடுத்து சாப்பிட்றதோட பக்கத்தில் இருந்து நம்ம தெரியாமல் உட்காந்து அங்கே பார் காக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடும் போது நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம் அவங்க நம்மளோட விளையாடுறது நம்ம அவங்களோட விளையாடுறது சாப்பாட்டுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிறது என்ன தான் சாப்பாடு இருந்தாலும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது வந்து எல்லோரோடயும் உட்காந்து சாப்பிட்றது தனி ஃபீல் தான் அந்தமாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகணும்னா இப்போது மேரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிலேஷனோட மேரேஜூக்கு போனோம்னா கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம கல்யாணத்தை பாக்கிறோமோ இல்லையோ கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு போய்ட்டு நம்ம அவங்களோட ரிலேஷனோடு எல்லோரும் உட்காந்து சாப்பிடும் போது என்ஜாய் பண்ணும் போது அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப நம்ம லைக் பண்ணோம் எல்லாரோடு நம்ம ஃபேமிலியோடு எல்லோரோடயும் நம்ம உட்காந்து செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பசியே இல்லாத மாதிரி போய்டும் அங்கே எவ்வளோ தான் சாப்பாடு இருந்தாலும் நமக்கு பசித்தாலும் நம்ம ஒவ்வொருத்தங்களோடு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அண்ணன் தம்பி சித்தப்பா இவங்களோடலாம் உட்காந்து சாப்பிடும் போது நம்ம அவங்க பாசமாக நம்ம பாத்துக்கிறதும் அவங்களை நம்ம பாசமாக பாத்துக்கிறதுங்கும் போது பசிங்கிறது அங்கே வந்து ரெண்டாவது பட்சந்தான் அதனால சாப்புட்றதுங்கறது நமக்கு ரொம்ப பிடிச்சது அதுமாதிரி எல்லோரோடயும் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நம்ம எல்லோரோடயும் உட்காந்து சாப்பிடுறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் மதியம் சாப்பாடு அந்த மதியம் சாப்பாட்டை நம்ம லைக் பண்ணறதுனா எல்லோரோடயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா கூட அவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடை நமக்கு வாங்கி சாப்பிடும் போது ஷேர் பண்ணும் போது நம்ம ஜாலியாக பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் கூட அப்பா கொஞ்சம் லேட்டாக ஆஃபீஸுக்கு போய்ட்டு லேட்டாக வருவாங்க அம்மா நம்மெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறந்தான் சாப்பிடுவாங்க அப்டிங்கும் போது நமக்கு தனி தனியாக உட்காந்து நம்ம டிவியை பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது நமக்கு அவ்வளோவா சாப்பிட தோணாது அதே ஃபேமிலியாக இருக்கும் போது சாப்பிடும் போது நமக்கு ஒரு தனி ஃபீல் ஆகும் அது ரொம்ப புடிக்கும் வீக்லி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட சண்டே லைக் பண்ணுவோம் நான்வெஜ்ஜி சாப்பிடும் போது நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் சண்டேங்கிறது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அம்மா வீட்டில் இருந்தாலும் அவங்க சமைத்து கொடுத்துட்டு நமக்கு எல்லோரையும் சேர்ந்து சமைத்து சாப்பிடும் போது சண்டே வந்து கொஞ்சம் லைக் பண்ணுவோம் நம்ம எல்லோரும் ஃபேமிலியோடயும் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் இப்போது வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி தீபாவளி டைமில் நம்ம அவங்களை கூப்பிடுவோம் வாங்க அந்தமாதிரி ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லிட்டு நைட்டு கிட்டத்தட்ட தீபாவளிக்கு இப்போது விடிய விடிய காலம்பறையில் இருந்து ஆரம்பிக்குமா நாலு மணி மூணு மணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பலகாரம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம சாப்பிடும் போதெல்லாம் நம்ம ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து சாப்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்லாம் தீபாவளி இல்லை அப்படிங்கிறவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்லாம் எல்லோரையும் கூப்பிட்டு சேர்ந்து சாப்பிடும் போது அது ஒரு தனி ஃபீல் நமக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் இருக்கும் போது அதுக்காக நம்ம சண்டை போட்டுட்டு சாப்பிட்றதுங்கறது செம்மையா இருக்கும் நைட்டு இப்போது நைட்டுனு எடுத்துக்கிட்டாங்கனா வெளில இருந்து வரும் போது நம்ம திடீர்னு நம்ம வீட்டில் தனியாக இருப்போம் நம்ம அம்மா அப்பா தம்பி அந்தமாதிரி இருப்போம் திடீர்னு வெளியூரில் இருந்து நம்ம ரிலேஷன் வர்றாங்கனா இப்போ நைட் டைமில் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்தோம் சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு ரொம்ப நம்ம நம்ம மட்டும் வீட்டில் இருந்தோம்னா சீக்கிரமாக தூங்கலாம் இப்போ வெளில இருந்து ஃபேமிலியில் இருந்து ரிலேஷன் எல்லோரும் வந்தாங்கனா நைட்டு சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு ஒவ்வொரு கதையாக பேசிட்டு ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதின்னொன்று ஆகும் பன்னெண்டாகும் அந்தமாதிரி இருக்கும் போது ஒவ்வொரு செம்ம ஃபீல் ஆகும் சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் இன்னும் நம்ம பேசிட்டு தான் இருப்போம் டக்குன்னு நமக்கு தூங்க முடியாது அவங்களோட கஷ்டம் சரி ஹாப்பியும் சரி எல்லாத்தையும் சொல்லும் போது சாப்பிடும் போது கொஞ்சம் தனி ஃபீல் ஆகும் சாப்பிட்றது அதனால நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்மா இவ்வளோ தான் சாப்பிட்டோமா என்னன்னு தெரியாது சாப்பிட்டோமா என்னங்கிறது தெரியாது பசி இருக்குது அப்டிங்கிற ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வராது அதனால சேந்து உட்காந்து சாப்பிட்றது தான் நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம்